பொதுவாகவே வந்து மாநிலத்தில் வந்து சமூக கலாச்சாரம் வந்து எப்படின்னா ஸேரி தான் புடவையை தான் வந்து எல்லாருமே அணிஞ்சிருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலுமே வந்து புடவையில் தான் போவாங்க அதேமாரி நகைகள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆரம் ஒட்டியாணம் பெரிய பெரிய வளையல் பெரிய தோடு மாட்டல்னு அப்படியான நகைகளை போட்டுக்கிட்டு தான் வந்து இன் மே சமூகத்தில் வந்து கல்யாணத்துக்கெலாம் போயே நம்மள் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பாரம்பரியம் கலாச்சாரம் பாரம்பரியம் ஆனால் இப்போது உள்ள எங்கள் ஊர் பகுதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் இப்போ நம்ம என்ன ஸேரி போடுறோமோ அதுக்கு மேட்சிங்கான ஜுவல்ஸ் போடணும் ஏன்னா அதுக்கு மேட்சிங்காக எல்லாராலையுமே எடுக்க முடியாதுங்கிறதனால் நார்மலாகவே சின்னதாக தோடு சின்னதாக ரொம்ப டீசண்டாக வந்து போட்டுக்கிற மாரிலாம் வந்து இப்போ இப்பெல்லாம் நிறையா மாறிடுச்சு அப்பெல்லாம் பௌன்லேயே எல்லாமே போடுவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாகவே வந்து விற்கிறதோ இல்லை கவரிங் அந்த மாதிரியே மேட்சிங்காக வந்து போட ஆரமிச்சிட்டாங்க